ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சு பன்னண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது